ஹலோ நெய்வேலி அர்ச்சனா ட்ராவல்ஸா நான் வந்து ஒரு சின்ன வேலையாக சென்னைக்கு போகிறதுக்காக உங்கள் ட்ராவல்ஸ்லேந்து கார் புக் பண்ணியிருந்தேன் இன்னும் அது வரல எனக்கு டைம் ஆகுது ஓ கிளம்பிட்டீங்களா இப்போ எங்கே வந்துட்டு இருக்கீங்கள் பேர்பெரியாங்குப்பம் வந்துட்டீங்களா எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள் நாஜவைத்தியம் ஸ்கூல்கிட்டயா நான் அதுப் பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நிற்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வாங்களேன் அங்கேந்து கொஞ்ச தூரம் வந்து ரைட்டு வந்தீங்கன்னால் அங்கே ஒரு கடை இருக்கும் மளிகை கடை அங்கே தான் நிற்கிறேன் ஆ சரி ஓகே கொஞ்ச சீக்கிரமாக வாங்க ஓகே தேங்க்யூ